குட் ஈவினிங் மேம் நான் வந்து பூ கடை இதுலேருந்து பேசுகிறேன் மேம் உங்களுக்கு எதுவும் பூ எதுவும் வேணும்னா எனக்கு கால் பண்ணி சொல்லலாம் டெக்கரேஷன் அது மாதிரி எல்லா ஒர்க்கும் பார்ப்போம் ஆ உங்களுக்கு என்ன மாதிரி பூ வெரைட்டிஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுப்போம் மேரேஜ் ஃபங்க்ஷன் ஆ மேரேஜு ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு சொல்றதை கேட்டுக்கோங்க மேம் ஓகே மேம் உங்களுக்கு என்ன மாதிரி பூ வேணும் அப்பிடின்னு நீங்கள் ஆ ஆ ஆ ஆ ஆமாம் மேம் ஆ ஓகே ம் மல்லிகைப்பூ வந்து ஒரு கிலோ வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா விற்கிது மேம் பட்டன் ரோஸ் இதெல்லாம் ஐம்பது அறுபது அந்தமாதிரி தான் மேம் கம்மி தான் மேம் ஆ இது ஆ அந்திமந்தாரை ம் வாடாமலேயே இருக்கும் அதுவா மேம் வாடாமலேயே இருக்கும் அதுவா மேம் ஆ அதெல்லாம் வந்து கம்மி தான் மேம் ரேட்டை பார்த்து செஞ்சுக்கலாம் மேம் ஆ நீங்க என்ன டேட்டு அதெல்லாம் வந்து எங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணிடுவோம் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஆ ஓகே மேம் அதான் மேம் மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வந்து ஒரு கிலோ வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா மேம் ஆ ரோஸூ பட்டன் ரோஸூ பன்னீர் ரோஸூ அதெல்லாம் வந்து ஐம்பது ரூபா மேம் வந்து அந்திமந்தாரை இருக்குதுல்ல மேம் அது வந்து ஒரு கிலோ அறநூற்றி ஒரு கிலோ ஆமாம் ஒரு கிலோ அறநூற்றைம்பது ரூபா மேம் ஆ சீசன் ஆ பார்த்துப்பாங்க மேம் நாங்களே எங்கள்ட்டேயே ஆள்லாம் இருக்காங்க மேம் நாங்களே முடிச்சுடுவோம் மேம் அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து நான் கேட்டு சொல்கிறேன் மேம் என்னென்னு ஏன்னா எங்கள்ட்ட வேலை தான் மேம் பாக்குறாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் எங்களோட இன்னும் பாட்னர்லாம் நிறைய பேர் இருக்காங்க மேம் அவங்கள்ட்டே கேட்டு சொல்கிறோம் மேம்

ம் மொதல் மொதல் நாளே வந்து நாங்க வந்துடுவோம் மேம் நீங்கள் அதுக்கு என்ன எந்த இடம் எல்லாம் எங்களுக்கு வந்து மெயில் பண்ணிவிட்ருங்க மேம் ம் மெயில் பண்ணிவிட்ருங்க மேம் எங்களுக்கு வாட்ஸ்ஆப்பில் இதான் மேம் வாட்ஸ்ஆப் நம்பரு நோட் பண்ணிக்கங்க மேம் ஆ சரி மேம் தேங்க்யூ மேம் ஆ ஓகே மேம் ஆ சரி மேம் தேங்க்யூ மேம் ஆ டிசைன் வந்து நான் வாட்ஸ்ஆப்பில் ஷேர் பண்ணுறேன் மேம் நீங்கள் பார்த்துட்டு என்னமாதிரி டெக்கரேஷன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் மேம் ஆ தேங்க்யூ மேம்